எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒன்போது லட்சத்தி எழுவத்தெட்டாயிரத்தி எண்பத்தி நாலு மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஏழு அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி எழுபத்தி நாலு ஆறு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு